ஹலோ ஹலோ ஆமாம்ங்க ஆ தச்சித் தர்றோங்க எத்தினி பேர் முடியுங்க எப்போ வரணும் எந்த டைமுக்கு ஆமாம்ங்க வர்றேன் வர்றங்க ஒன் வீக் ஆகுங்க

இல்லை இப்போ துணி நீங்கள் கொடுப்பீங்களா இல்லை நாங்களே எடுத்துத் தைக்கிணுமா சரி இந்த செக்ஷன் மட்டும்தானா இல்லை வேறு செக்ஷன் இருக்குதுங்களா

அப்படிங்களா சரிங்க தச்சித் தர்றங்க க்ளாஸ் டைம்மில க்ளாஸ் டைம்மில வரணுமா இல்லை ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் வரணுமான்னு கேட்குறேன் ஓகேங்க சரி ஓகேங்க அளவு அளவு எடுத்துவிட்டு நான் சொல்லுறேங்க ஓகே வேறு ட்ரை பண்ணுறங்க வேறு யாராவது இருந்தால் சொல்லுங்கள் ஓகே

லொகேஷன் அனுப்புங்கள் நான் அனுப்புறேன்